இப்போ வந்துங்க இங்கே ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ரொம்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி பொருளை கொடுக்குறாங்க எங்கள் பொண்ணுக்கு வந்துங்க பத்தாவதில் சைக்கிள் கொடுத்தாங்க பதின்னொனாவதில் அதை அவள் யூஸ் பண்ணிக்கிறா பஸில் கூட கூட்டம் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் ஆனால் பஸ் போயிடுது பத்துரூபா செலவு பண்ணி போவாளுங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க சைக்கிள் கொடுத்தங்காட்டி அவள் கரெக்டாக போயிக்கிறாள் வந்துக்கிறாள் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னடியே வீட்டுக்கு வந்துதுடுறா பஸில் போய் நெருங்க கூட்டத்துலலாம் கசக் கசக் கசங்க வேண்டியே அந்த தொல்லையெல்லாம் இல்லைங்க அது பிரச்சனையே இல்லைங்க அப்புறோம் இந்த லேப்டாப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவள் ஆன்லைன் கிளாஸ்ஸு இதெல்லாம் படிச்சுக்குறாள் அப்புறம் எதாச்சும் கேம்மு இந்த மாதிரியெல்லாம் விளையாடுக்கிறாங்க சின்ன பாப்பா இருக்குதுங்க அவளுக்கு எதாச்சும் கேம்மு பொம்மை இதெல்லாம் போட்டு தருவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் செய்கிறது ரொம்பவும் இனி மேலே மேலே எதாவது செஞ்சால் ரொம்பவும் நல்லாருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது